ஏழுமலையான் ஏஜென்சி கேப் வேணும் ஊட்டி டு கொடைக்கானல் சார் நான் மயிலாடுதுறைலேருந்து பேசுறேன் ஒன் ஒரு டூரிஸ்ட் பஸ் வேணும் சார் ஊட்டி போகணும் சார் மொத்தம் ஒரு ஆ ஒரு முப்பது பேர் வர்றாங்க ஒரு வாரம் வேணும் சார் ஆமாம் சார் நீங்கள் கொறைச்சி கொறைச்சி தாங்க சார் பரவாயில்ல சார் கொஞ்சம் கொறைச்சி தாங்க சார் ஒரு வாரம் சார் நாங்கள் போய்ட்டு சார் கொஞ்சம் கொறைச்சி தாங்க சார் ஐம்பதாயிரோம் சொல்கிறிங்களே ஒரு ஒரு நாப்பத்தஞ்சாயிரம் போட்டுக்கங்க சார் சரி ஒரு நாற்பத்தி ஒம்போதாயிரமாச்சும் போட்டுக்கங்க சார் ஆயரருவா குறைக்க ஆயரருவா குறைக்க மாட்டிங்களா சார் ஆயாரருவா கொறைச்சா கட்டுப்படி ஆகாதா உங்களுக்கு ஐம்பதாயிரோம் சொல்கிறிங்க ஒரு ஆயரருவா கொறைக்க மாட்டுறிங்க இங்கே நாங்கள் மயிலாடுதுறைலேருந்து கால் பண்ணுறோம் ஊட்டிக்கு போகணும் ஒரு ஆயரருவா மட்டும் குறைச்சிக்கோங்க சார் ஒரு ஆயரருவா சார் சரி சார் ஐநூறுபாயா சரி ஓகே சார் சார் நாளைக்கு நான் லொகேஷன் ஷேர் பண்ணுறேன் அங்கே அனுப்பிவிட்ருங்க